லா லாக்டவுனில் எங்கள் பசங்க வந்து அதிகமான ஐட்டம் புதுசு புதுசாக தான் ஐட்டமாக எதனா கேட்குங்க அது வந்து என்ன ரைஸ் கேட்குதுங்க அதுமாதிரி சப்பாத்தி பூரி இப்படிதான் கேட்குதுங்க இஸ்கூல் டைம்லன்னா வெறும் சாப்பாடு அது மட்டும் அவசரமாக நம்ம போட்டுக் கொடுத்துட்லாம் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லணுமா

சாப்பாத்தி தான் எப்படி செய்வோம் சப்பாத்தி வந்து அதான் பூரி கட்டையில் தேய்ச்சி செய்வோம் அது வந்து அதுக்கு எல்லாம் உருளைக்கெழங்கு குருமா வைப்போம் பூரிக்கு வைப்போம் அதமாரி பிரியாணி எல்லாம் செய்வோம் பிரியாணி எல்லாம் வந்து எப்படி செய்வோன்னா எல்லாமே போட்டு அடுப்பு பற்ற வைக்குறதுலந்து வெங்காயம் அதுக்கு என்னலாம் தேவைபடுமோ அதெல்லாம் செய்யணும் அதுக்கு என்ன ப எலுமிச்சம்பழம் புதினா இதமாதிரி சிக்கன் எல்லாமே செய்யணும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அதெலாம் கூட சொல்லணுமா எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் தக்காளி புதினா எலுமிச்சம்பழம் தயிர் இதெல்லாம் செய்வோம் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா வைப்போம் இதெலாம் தான் செய்வோம் வேறு எப்படி சொல்லுறது